நான் இங்கே திருவாரூரில் தான் இருக்கேன் இங்கே திருவாரூரில் எல்லோருமே தமிழ்மொழி தான் பேசுவாங்க ஏன்னால் அது எங்களோடய தாய்மொழி இங்கே எல்லோரும் மற்ற லேங்குவேஜ் பேசினாலுமே தமிழ் தான் இங்கே நிறையா பேர் பேசுகிறாங்க படிச்சவங்க படிக்காதவங்க எல்லோருக்கும் இங்கே தெரிஞ்ச ஒரே மொழி தமிழ் அப்புறோம் அதுவும் இல்லாமல் அது வந்து ரொம்ப பழமை வாய்ந்த மொழி தமிழ்ன்றது ஒரு பழமையான மொழி ஒரு மனசு ஒரு மனிதன் தோன்றதுக்கு முன்னாடியே தமிழ் தோன்றிடுச்சு அப்படினு சொல்லுவாங்க இப்போ தமிழ் அப்படினாலே ஒரு எப்படி சொல்கிறது தமிழர்களோடய பெருமை வந்து ஒரு தமிழ் அப்படினு சொல்லெலாம் அப்புறோம் வந்து செம்மொழியின் இலக்கிய வளமே அதற்கு செம்மொழி எனும் தகுதியை பெற்றுள்ளது அப்படினு கூட சொல்லுவாங்க இப்போ நம்மளோடய செம்மொழியோடய இலக்கிய வளம் அந்த அளவுக்கு இருக்கும் நம்மளோடய இலக்கணம் அந்த மாதிரி நம்ம தமிழ்மொழியில் அவ்வளோவு இலக்கிய இலக்கண வளம் அப்படின்லாம் இருக்குது அப்புறம் வந்து இதை இலக்கிய படைப்புகள் அப்படினு சொல்லிட்டு நிறைய இருக்குது அது என்னென்னனா எப்படி சொல்கிறது தாய்மொழி தொண்மை தனித்தன்மை பொதுமைபண்புகள் அப்புறோம் வந்து தனித்து இயங்கும் தன்மை இலக்கிய இலக்கண வளம் கலை இலக்கிய தன்மை உயர் சிந்தனை அப்படினு சொல்லிட்டு இலக்கிய படைப்புகள் நிறைய இருக்குது தமிழில் அப்புறோம் தமிழ் தமிழின் பெருமை வந்து நிறைய இருக்குது அப்படி இப்போ கன்னடம் மலையாளம் அதெலாம் வந்து தமிழ்மொழியின் செம்மொழியில் பட்டியலில் வந்து சேரும் அப்புறம் வந்து இதனால் தமிழ் எப்போதுமே உலக செம்மொழியாக செம் இதனால வந்து தமிழ் எப்போதுமே உலக செம்மொழியோடு ஒப்பிடும் போது ஒப்பிடலாம் அப்படினு சொல்லெலாம் அப்புறம் வந்து இப்போது பாரதியார் ஒரு இதில் சொல்லியிருக்குறாரு யாமறிந்த மொழிகளிலே தமிழை போல் சிறந்த மொழி வேறு எங்கும் இல்லை அப்படினு சொல்லியிருப்பாரு அவர் நிறைய மொழி கற்றிருந்தாலுமே தமிழ் தான் சிறந்த மொழி அப்படினு சொல்லியிருப்பாரு